யா குட் மார்னிங் ஓ அப்படியா சொல்லுங்கள்மா ஐடி கார்டுங்கிறது ரொம்ப முக்கியமான்துங்களா எப்படி நீங்கள் மிஸ் பண்ணிங்க ஓகே இப்போத்திக்கி உடனே வந்து அப்ளை பண்ணி தர முடியாதும்மா வேணா இப்பிக்கின் டூப்ளிகேட் ஐடி கார்டு நீங்கள் வாய்ங்க்கோங்க ஆ உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓ இல்லை இல்லை நான் சொல்லிவிறேன் நீங்கள் டூப்ளிகேட் ஐடி கார்டு வந்துட்டு ஒன்று வித்தின் ஒரு த்ரீ டேஸில் வாய்ங்க்கிலாம் நீங்கள் என்கிட்டே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டிங்ளா ஓகே நீங்கள் கொடுங்க பட் ஆனால் ஐடி கார்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுலாக தாம்மா வச்சிக்கணும் ஏன்னா நீங்கள் அது மிஸ் பண்ணிட்டிங்கனா நீங்கள் இப் ஏ நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னே உங்கள்கிட்ட ஐடின்ட்டி இருக்காது இல்லைங்களா எங்கள் ந எங்களை தேடி வர வரையும் உங்களுக்கு அந்த ஐடின்ட்டி இருக்காது அதனால் நீங்கள் காலேஜோட அந்த ஐடி கார்டை வந்து ரொம்ப ப்ராப்பராக தான் மெயின்டெய்ன் பண்ணும் ஓகேங்களா இதுக்கப்புறோம் கொஞ்சம் பத்திரமா வச்சிக்கோங்க நான் இப்போ சைன் போட்டு தரேன் சைன் போட்டு தந்ததுக்கப்பறோம் ஹெச்ஓடிகிட்ட ஹெச்ஓடி வந்து என்ன பார்க்க சொல்லுங்கள் நான் உங்ளுக்கு த்ரீ டேஸில் அரேஞ்ச் பண்ணி தர சொல்கிறேன் உங்ளுக்கு ஒரிஜினல் கார்டு வந்து ஒரு ஒன் மந்த்தாகும் வரத்துக்கு ஓகேங்களா ஆ ஓகே ஓகேப்பா உங்கள் பேர் ஞானப்பிரியா சேரி ஓகே நீங்கள் உங்கள் ஹெச்ஓடிகிட்ட சொல்லிட்டு ஹெச்ஓடி வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்கள் நான் ச அவங்களுக்கு ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்து சைன் போட்டு கொடுத்தறேன் வித்தின் த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து கார்டு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஓகே ஓகேமா ஆ ஓகே வாங்க